என்னை சுற்றி இருக்கற ஏடிஎம் வந்து எல்லாமே நல்லா தான் இருக்கும் சில ஏடிஎம்மில் வந்து நல்லா செக்யூரிட்டி கேமரா வச்சு செக்யூரிட்டி வாட்ச்மேன்லாம் வச்சு நல்லா வந்து பாதுகாப்பாக நடத்திட்டிருக்காங்க சில ஏடிஎம்மில் வந்து எந்த விதமான வசதிகளும் இல்லாமல் கதவைக்கூட திறந்த மாரி படி தான் இருக்கும் சில ஏடிஎம்மில் வந்து எந்நேரத்துக்கு போனாலும் அதுக்கொரு கேமரா இருக்காது அதுக்கொரு வாட்ச்மேனும் இருக்கமாட்டாங்க எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாத ஏடிஎம்களும் இருக்குது சில பணம் க பற்றாக்குறையும் ஏடிஎம்ங்களில் இருக்குது நென சரியான நேரத்தில் வந்து அந்தப் பணத்தை வந்து அவங்க டெப்பாசிட் பண்ணாமல் அந்த ஏடிஎம் போய் நம்ம காசு எடுக்கிறப்ப அது வந்து பற்றாக்குறையாக இருக்குது சில நேரத்தில்